ஆ ஹலோ ஆ குட் மார்னிங் மேம் இது என்னோடய ஃபேஸில் ரொம்ப பிம்ப்பிளாக இருக்குது அதுதான் சரி உங்கள்கிட்ட ஏதாவது க்ரீம் இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன்

ம்

சரி இப்போ இப்போதான்னா என் என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள் ஆகுது சரி மேம் ஓ ஃபாரின் கன்ட்ரியில் யூஸ் பண்ணறதுங்களா சரி சரி கவர்மெண்ட் அப்ரூவ்ட்லாம் இருக்குது இல்லையா க்ரீம் யூஸ் பண்ணுறதால சைட் எஃபெக்டெலாம் வராது இல்லையா

சரி சரி சரி மேம் இப்போ இது நான் ஆர்கானிக்காக இருக்குமா ஸ்கின்னு சைட் எஃபெக்டெலாம் எதுவுமே இல்லாமல் சரி சரி

ஓ அப்படிங்களா

சரி சரி இப்போ இது போட்டுகிட்டு நம்ப கொஞ்சம் நாள் போடாமல் இருந்தால் ஏதாவது பிரச்சினை ஆகுமா மேம் ஸ்கினில் சரி மேம் சரி சரி மேம் சரி சரி ஓகே இது இப்போ இது ஆயில் ஸ்கின்க்கு கரெக்டாக இருக்குமா ஆயில் ஸ்கின்க்கு கரெக்டாக இருக்குதுங்களா

சரி இது ஒன்று கொடுத்துருங்க ஹேர் கட் பண்ணனும்லை என்னென்ன ஸ்டைலில் நீங்கள் பண்ணுவீங்க எவ்வளோ காஸ்ட் அதுக்கு ஆகுது

ஆ ஆ ஓ ஓகே ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கும் கலரிங் பண்ணுறதுக்கும் எவ்வளோங்க வரும்

சரி சரி சரி ஓகேங்க ஆ ஐப்ரோ த்ரெட்டிங்கெலாம் பண்ணுவீங்களா எல்லாம் ஏதோ காம்போவா இருக்குதுன்னு சொன்னீங்க ஐப்ரோ த்ரெ த்ரெட்டிங் ஃபேஷியல் ஹேர்கட்டு மூணும் சேர்த்து காம்போவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க சரி மேம் என்னங்க சொல்லுறீங்க இது எல்லாம் சேர்த்து அவ்வளோதானுங்களா ஓ சண்டேயெலாம் இருக்குதுங்களா சரி சரி ஆ சரி சரி சரி மேம் ஸோ எத்தனை நாளிலேர்ந்து ஓப்பனில்தான் இருக்கும் கடை ஆ சரி சரி ஆ சரி சரி

இப்போ வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் ஹெட் மசாஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படிதான சொல்லுறீங்க சே சரி சரி சரி சரி மேம் ஆ ஓகேங்க மேம் ஃபேன்சி ஐட்டம் கூட வச்சுருப்பீங்க போலே ஆ ஆ ம் ம் ம் சரிங்க எனக்கு இந்த ஹேர்கட் பண்ணிடுங்க ஸ்ட்ரைட்டன் ஹேர்கட்டு நார்மலாக பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் மந்த் என் சிஸ்டருக்கு மேரேஜ் நடக்குது இந்த ஏதாவது செட்டு இருக்குமா அதுக்கு ஜுவல்லரி செட்டு

சரி ஓகேங்க தேங்க்யூ நான் அப்போ வந்து வாங்கிக்கிறேன் ஓகே தேங்க்யூ